நான் வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறேன் எங்கள் பகுதியில் வந்து ப ஜெயங்கொண்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் புகழ்பெற்ற ராஜராஜன் கட்டிய ப ம கோயில் உள்ளது அதில் மக்கள் எல்லோரும் ஆர்வமாக க போய் பார்ப்பாங்க சுற்றுலாத்தலமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்துவங்கிற எந்த வேறுபாடும் கிடையாது யார் வேணுன்னாலும் போய் அங்கே பார்க்கலாம் எல்லாமே யாரும் எதுவும் தடுக்கவும் மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன் வந்தே அப்படின்னு கேதகுற அளவுக்கெலாம் இல்லை எந்த மத வேறுபாடும் கிடையாது அதை முடித்துட்டு இந்தப் பக்கம் வந்தால் தஞ்சாவூர் இருக்குது தஞ்சாவூரில் தஞ்சைப் பெரிய கோயில் இருக்குது அதையும் நாங்கள் எல்லோரும் போய் பார்ப்போம் எல்லா மக்களும் போய் பார்ப்போம் நாங்கள் பள்ளியில் இருக்கிற குழந்தைங்களையும் கூட்டிட்டு போய் எல்லா பிள்ளைங்களையும் காட்டுவோம் அப்புறம் வேலக்குறிச்சியில அடைக்கல மாதா கோயில் இருக்குது அதுவும் போய் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவங்கிற பாகுபாடு பார்க்காம எல்லோரும் போயி நல்லா கவனித்து சாமி கும்பிட்டுட்டு கும்பிட்றவங்களும் கும்பிடுவாங்க அவங்க அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க அவங்களுக்கு மத அடிப்படையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யார் வேணாலும் உள்ளே போகலாம் யார் வேணாலும் பார்க்கலாம் சாமி கும்பிட்லாம் அவங்க மத நம்பிக்கையில் தான் எல்லோருமே போகிறாங்க பக்கத்தில் அந்த மசூதி இருக்குது மசூதியும் போய் நாங்கள் பார்ப்போம் அங்கேயும் வந்து ஜபம் பண்ணிட்டு அந்த மந்திரிக்கிறதெல்லாம் எங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் போயி உடல்நிலை சரியில்லைனாலும் போய் அங்கே எல்லோரும் மந்திரிப்பாங்க அதுலேயும் எந்த மத வேறுபாடும் இல்லை கிறிஸ்து முஸ்லீம் இந்து எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் நல்லமுறையில் போவோம் பார்ப்போம் அதேபோல் பூண்டி மாதா திருத்தலம் இருக்குது அங்கேயும் எல்லோரும் போவாங்க நாங்கள் பள்ளியிலேருந்து பிள்ளைங்கள இந்து பிள்ளைங்க கிறிஸ்து பிள்ளைங்க எல்லோருமே சேர்ந்து தான் போய் பார்ப்போம் எல்லோருமே வழிபட்டுட்டு வருவோம் சாமி கும்பிடுவோம் இந்து கோயிலுக்கும் போய் கிறிஸ்துவங்களும் போய் பார்ப்பாங்க இந்து பிள்ளைங்களும் போய் பார்ப்பாங்க அதேபோல எந்த வித்தியாசமும் கிடையாது திருச்சியில் உச்சிபிள்ளையார் கோயில் இருக்குது மலைக்கோட்டைக்கு போய் அங்கேயும் எல்லா பிள்ளைங்களும் பார்ப்பாங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம் ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கநாதர் கோயிலை போய் எல்லோரும் பார்ப்போம் அது வந்து ஒரு தனி தீவாகதான் இருந்துச்சு அதை இப்போ பெரிய கோயிலாக கட்டி எல்லோரும் போய் சுற்றலாத்தலமாக மாற்றி எல்லோரும் போய் பார்க்குறாங்க எந்த மத வேறுபாடும் இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் நல்ல முறையில் நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு தான் வரோம் எங்கள் சுற்றுப்புறத்தில் நிறைய கோயில்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ கோயில் நிறைய இருக்குது எல்லா மக்களும் போய் ஆர்வமாக பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் வருவோம் சுற்றுலாத்தலமாக நிறையா இருக்குது நிறையா வருஷம் வருஷம் நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு தான் வரோம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை வேறுபாடும் இல்லை எல்லோரும் கலந்து தான் போவோம் வருவோம் எல்லாம் செய்வோம் அதனால் நாங்கள் எந்த மத வேறுபாடே கிடையாது எங்கள் ஊரிலும் மத வேறுபாடே கிடையாது வ வடுகர் பேட்டையில் ஆரோக்கிய அன்னை திருத்தலம் இருக்குது அங்கேயும் எல்லோரும் போவோம் போய் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு மெழுகுவர்த்திலாம் ஏற்றி எல்லாம் பண்ணிட்டு வருவோம் எல்லா பிள்ளைங்களுமே வழிபடுவங்க அவங்களுடைய நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நடக்குங்கிற ஒரு இதில் எல்லோருமே ஆர்வமாக கலந்துக்குவோம் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை எந்த மத வேறுபாடும் கிடையாது எல்லோரும் ஒற்றுமையாக போவோம் ஒற்றுமையாக பார்ப்போம் செய்வோம்